ஹலோ சுஷ்மித்தாவா ஆ நான் வந்து சிவராம் ஜுவல்லரி ஷாப்லேருந்து பேசுகிறேம்மா ஆ இப்போது வந்து நிறையா டிசைன்ஸ் அண்டு ஆஃபர்ஸ்யெலாம் வந்திருக்கு ஜுவல்லரி ஆ உங்களுக்கு எதுவும் வேணும்ன்னா சொல்லுங்க பார்த்து தரேன் ஆ ஆ இப்போ நெக்லஸ்யெலாம் வந்துட்டு இந்த டெம்புள் டிசைனெலாம் இப்போ ட்ரெண்டாக வந்திருக்கு இல்லைப்பா ஆ அது மாதிரி தின்னாக வேணுன்னாலும் இருக்குது திக்காக வேணுன்னாலும் இருக்குது எப்படி வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் ஆ ஆடி ஆ ஆடி ஆஃபர் போட்டிருக்கோம்ப்பா ஆ ஆ பண்ணலாம்ப்பா உங்களுக்கு எது மாதிரி வேணுன்னு சொல்லுங்க மாடல் சொல்லுங்க நான் என்னென்னு கேட்டுவிட்டு பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஆ நியூ டிசைன் இப்போ இயரிங்ஸ்யெலாம் இந்த லீஃப் மாதிரி பட்டர்ஃபிளை மாதிரி இப்போ ஸ்டூடண்ஸ்யெலாம் அப்படி தானே கேட்குறாங்க அது மாதிரி வந்திருக்கு ஆ நெக்லஸ்யெலாம் வந்துட்டு அந்த கீழே டெம்புள் வைச்ச மாதிரி ஆ ஆ அதுதான் வந்து பார்த்து பேசிக்கலாம் எல்லாமே ஆஃபர் தான் இப்போ ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க ஆ ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஆ வாங்கப்பா இருப்பேன் ஆ ஈவினிங் வந்து ஆ பிடிச்சத வாங்கிக்கோங்கப்பா ஆ ஆ ஓகேங்க தேங்க்ஸ் ம்